மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து உரு உருவான மொழி தான் தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ்மொழி பல சங்க இலக்கியங்களையும் சங்க இலக்கியங்களிலும் நூல்களிலும் நிறையா வந்து அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது ரெண்டாயிரத்து அறநூற்றி முன்னூற்றைம்பது வருஷங்கள் பழமையான மொழி எதுனால் இந்த தமிழ்மொழி இந்த தமிழ்மொழி வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் சென்று இன்னும் செ சென்று அடையலை இப்போது இப்போதைக்கு செம் செ செம்மொழியானது அது மட்டும் இல்லாது இந்த தமிழ்மொழி வந்து பல சங்க இலக்கியங்களான புறநானூறு சிலப்பதிகாரம் காப்பியங்களான மணிமேகலை இந்த மாதிரி இதெல்லாம் தமிழை வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழை வந்து சொல்லியிருக்காங்க பல நூறு வருஷமாக பின்னடைஞ்ச இந்த தமிழ்மொழி மிக ப முன்னாடியில் இருந்தே அந்த அந்த காலத்தில் இருந்தே வந்துகிட்டு இருக்க இந்த தமிழ்மொழி இப்போ யாரும் அதிகம் பயன்படுத்துகிறது இல்லை இந்த தமிழ்மொழி நம்ம பேச பேச அந்த தமிழ்மொழி வந்து குறைகிறனால பல பல இடத்துல வந்து ரொம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எடுத்துக்கிட்டால் சொல்ல போனோம்னால் எதுக்கு எதில் சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கனா நம்ம பேங்க் பேங்க்கில் போனோம்னால் அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஃபார்ம் எல்லாமே இங்கிலிஷில் இருக்கிறனால நம்மளுக்கு தமிழில் வந்து அது தெரிஞ்சுக்கல இதன் மூலயமா நம்ம தமிழை வந்து வளர்த்து வளர்க்கவும் முடியலை அதை எதிர்கொள்ளவும் முடியலை எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால ஸ்கூல் ஸ்கூல் அப்ளிகேஷன்லேயும் சில பேர் வந்து எல்லாத்துலேயும் இங்கிலிஷில் தான் இருக்குது அதே மாதிரி க கவர்ன்மெண்ட் ஸ்கூலை விட எல்லாேரும் இப்போ தனியார் ஸ்கூலுக்கு ஆங்கில வழிக்கல்வி தான் அதிகம் விரும்புகிறாங்க மற்ற மொழிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை பசங்களை எல்லாேருமே ஆங்கில மொழிக்கல்வி ப தான் நல்லா இருக்குது ஆங்கில மொழி வழிக்கல்வி தான் மத் எல்லா ஊருக்கும் போனால் எங்கேயும் போனால் நம்மளால பேச முடியும் அப்படிகிற நிலைமை இருக்கிறனால தான் நம்ம தமிழ்மொழி வந்து இன்னும் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது மற்ற இதுங்களுக்கும் அதாவது எங்கே போனாலும் தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பேசினாவோ இது பண்ணினாவோ நம்மளுடைய தமிழ்மொழி வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன் அது மட்டும் இல்லாது எங்கே போனாலும் எந்த ஒரு அப்ளிக்கேஷனையும் தமிழ்மொழி முக்கியத்துவம் தமிழ்மொழியும் இடம் பெற்று இருந்துச்சுனால் அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் நம்ம தமிழ்மொழி வந்து நிறைய மெட்ரிக்ஸ் ஸ்கூல் வந்து குறைஞ்சுதுனால் நம்மளுடைய தமிழ்மொழி வந்து சீக்கிரம் நல்லபடியாக வளரும் அது மட்டும் இல்லாது நிறைய கவர்ன்மெண்ட் ஸ்கூலில் வந்து தமிழ்மொழி தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து தமிழை விட நம்மளுக்கு மத் மற்ற மொழிகளுக்கு போய் சே சேர்த்தோம்னா நம்ம ஸ்டூ நம்ம பிள்ளைங்கள் நல்லா இருப்பாங்கனு நினைச்சிட்டு எல்லாேரும் போய் என்ன பண்ணுறாங்கனா தனியார் ஸ்கூல்லேயும் அந்த தனியார் ஸ்கூலில் அதர் லேங்க்வேஜ்ஜில் போய் ஹிந்தி கற்றுக்குறாங்க ஆனால் தமிழை வந்து ஒரு முக்கியத்துவமாக கொண்டாடுவது இல்லை ஏன்னால் தமிழை வந்து இன்னும் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கல எங்கே போனாலும் தமிழை வந்து நிலைநாட்டுற அளவுக்கு இருக்கணும்னால் அந்த பேங்க்கு சில அப்ளிக்கேஷன்ஸ்ஸு இந்த செல் ஃபோன்னு இது மூலயமா கூட நம்ம வந்து எல்லாமே தமிழை வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்ம தமிழ்மொழி வந்து இன்னும் நிறையா சிறப்படையும் அது மட்டும் இல்லாது தமிழை வந்து நிறைய நிலைமைய நல்லா நிறையா இடத்துக்கு வந்து கொண்டு வர முடியும் நம்ம சங்க இலக்கியங்களில் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னோம்னால் நம்மடைய தமிழுடைய நிறைய கருத்துக்கள் வந்து நமக்கு தெரிய வரும் அது மட்டும் இல்லாது தமிழ்க்கடவுள் அப்படிகிற ஒரு எதில் இருக்குதுனா தமிழ்க்கடவுள் முருகன் அப்படிகிறதே இந்த சங்க இலக்கியங்களில் தான் இருக்குது இதே மனிதன் வந்து இந்த மாதிரி நூல்களை படிக்கிறதன் மூலயமா தான் நிறைய அறிவு அறிவுகளை தெரிஞ்சு கொள்ள முடியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள முடியும் இப்போ திருவள்ளுவர் வ சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே தமிழில் தான் சொல்லியிருக்காங்க பல இந்த தமிழை படித்த பிறகு தான் அதை வந்து ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மொழிப்பெயர்த்திருப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு நம்ம தமிழ்மொழி மிக முக்கியமான த மொழிகிறத நமக்கு எல்லாேத்துக்குமே தெரிஞ்சுருக்கணும் இப்படிப்பட்ட தமிழ்மொழியை நம்மளுக்கு இன்னும் நிறைய இடத்துல போய் இன்னும் சென்றடையலைங்கும் போது மனது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அதை வந்து இன்னும் மேலும் மேலும் இது இதை வ இந்த தமிழ்மொழியை வளர்கிறதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதையும் நான் உதவி பண் முயற்சி பண்ணுவேன் என் என்னோட சைன் கூட நான் தமிழில் தான் பண்ணுறேன் ஏன்னால் தமிழை ரொம்ப விரும்பி இது பண்ணுறதுனால என்னோட சைனை நான் தமிழில் தான் பண்ணுறேன் என்னோட வாழ்க தமிழ்